வெயில் காலத்தில் மரங்கள்லாம் அதிகம் தேவைப்படும் செடி கொடி எல்லாமே தேவைப்படும் ஏனாக்கா நிழல் கொடுக்கும் கூலிங்கு குளிர்ச்சி கொடுக்கும் அதனால நம்ம மரத்தலாம் அதிகமாக வெட்டமாட்டோம் அதிக தண்ணியும் அதுங்களுக்கு ஊற்றி ஊற்றுவோம் வெயில் காலத்தில் மரங்கள் நல்லா இலையுதிர் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தழைஞ்சி நல்லபடியாக நிழல் கொடுக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது அதனால மரத்தெலாம் வெட்டமாட்டோம் எதுவுமே செய்யமாட்டோம் வெயில் காலத்துக்கு மரம் முக்கியம் தேவை அதேப்போல் மழை காலம் வந்துட்டால் அதெல்லாம் வந்து மழை காலத்துக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது அது வந்து அதிக கிளைகளும் இருக்கக்கூடாது ஏன்னாக்கா அடிக்கடி முறிந்து இப்போ காற்று மழையில விலுந்துரும் அதனால நம்ம என்ன செய்யணும் அதிக கிளையலாம் கழிச்சிருவோம் கழிச்சிட்டு ஓரளவு கழிச்சமுன்னா அது ஓகே அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணுன்னு அவசியம் கிடையாது அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு வளந்துடும் அது வெயில் காலம் வரும்போது நல்லா தழைஞ்சி நல்லா நிற்கும் அது தொல்லை கொடுக்காது இப்போ வெயில் காலத்துக்கு நமக்கு இந்த மரம் ரொம்ப தேவைப்படுது அதனால் வந்து வெட்டமாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டோம் தண்ணி அதிகமாக ஊத்திக்கிட்டிருப்போம் இப்போதான் தண்ணி ஊதற்றி ஆகணும் அதே மழை காலம் வந்துட்டால் தண்ணி ஊத்தணுன்னு அவசியம் இல்லை பராமரிக்கணும் அப்பப்போ மலைக்கு இதுக்கெல்லாம் நம்ம செடியை நல்லபடியாக காவுந்து பண்ணி வைக்கணும் வெட்டிவிட்ணும் நம்ம வெயில் காலம் வந்தால் வெட்டி வேரை சுற்றி வெட்டி விட்டு தண்ணி ஊற்றணும் அப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தழைஞ்சி இருக்கும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தாமல் போனால் மரம் சோர்ந்து போயிடும் ஒரு சோம்பல் ஆயிடும் த சரியாக துளுக்காது தழைகள்லாம் இப்பட்லாம் இருக்குது அதே மழை காலத்தில் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையே கிடையாது அதிக தண்ணி குடிச்சிக்கும் அதேப்போல் அதிகமாக வெயிட் இருக்கக்கூடாது அப்பப்போ கிளைகள கழிச்சி விட்ருணும் கழிச்சி விட்டோம்னா அது ரொம்ப அழகா இருக்கும் அதேபோல் பூச்செடிங்களும் செடிங்களும் அப்படிதான் கழிச்சிட்ணும் மழை காலம் நெருங்கும்போது எல்லாமே கழிச்சிட்ணும் கழிச்சிட்டோம்னா அது ஒரு அழகா இருக்கும் பார்க்கறத்துக்கு செடிங்கள் அதேபோல் செடிங்கள் வச்சோம்னாலும் அதை ரொம்ப பராமரிக்கணும் அதுக்கு என்ன உரம் தேவையோ அதை போட்டு கொஞ்ச கொஞ்சமாக வீட்டில கழுவுற களனி தண்ணியும் காய்கறி தண்ணிகளையும் அதுக்கு ஊற்றி பராமரிச்சோம்னால் அந்த செடி நல்லா கொஞ்சம் வளர்ந்து வரும் அதுக்கும் சத்து கொடுக்கணும்ல உரங்கள் வாங்கி கொஞ்ச கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆட்டு ஆட்டு சாணம் எடுத்து அதை பொடி பண்ணி அதை கொஞ்ச கொஞ்சம் போட்டோம்னால் அந்த செடிங்களுக்கு பூ செடிங்கள் நல்லா இருக்கும் மரத்துக்கு தேவை கிடையாது சின்ன சின்ன செடிங்களுக்கு இப்படி செய்யணும் அதேபோல் வெயில் காலத்துக்கு நமக்கு நிழல் கொடுத்து நல்லபடியாக இருக்கும் அந்த கூலிங் தான் நமக்கு தேவை ஏசி காற்றலாம் விட அந்த காற்றுதான் ரொம்ப நல்லது இந்த ஏசி காற்றலாம் தாண்டுனது இந்த மரத்து காற்று அது வேப்ப மரம் புங்கை மரம் இந்தமாதிரி காற்றலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நாங்கள் வந்து அதிகமாக வெட்ட சொ வெட்டுனாவே எனக்கெல்லாம் பிடிக்காது அதனால் ரொம்ப நாங்கள் அதை பராமரிப்போம் அதேபோல் அதுங்க மழை காலம் நெருங்க போகுதுன்னாக்கா அப்போ அதுங்களை கொ கொஞ்ச கொஞ்சமாக கழிச்சிருவோம் கழிச்சிட்டு அதை கொஞ்சம் பராமரிச்சால் அது ரொம்ப நாள் நீண்ட நாள் நல்லபடியாக இருக்கும் அதை வெட்டாமல் ஒன்றுமே செய்யாமல் நம்ம விட்டோம்னா அது கிளைகள் ஒடிஞ்சிடும் வீணாக போயிடும் மரம் சுத்தமாக இதாகிடும் அதனால் நம்மளும் கொஞ்சம் பாராமரிச்சிக்கிட்டால் அது நமக்கு நீண்ட நாள் வரும் அதேபோல் செடிங்களும் சின்ன செடியாக இருந்தால் நம்ம அப்படே விட்ற கூடாது அப்பப்போ தண்ணி ஊற்றி அதை அப்பப்போ பாதுகாத்துக்கிட்டு அப்பப்போ அதுக்கு ஒரு களை எடுத்து அதை கட் பண்ணிஉட்டு செடிங்களை ஒரு பூச்சி தொல்லை இல்லாம வச்சிக்கணும் அப்போதான் அந்த செடிங்கள் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பராமரிச்சோன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும்